விவசாயோம்தான் வந்து நாட்டுக்கே முதுகு எலும்பு அதுக்கு வந்து லோன் தரதுக்கு ஒரு ஒரு ஒரு நிறுவனம் எல்லாம் முன் வர மாட்டுறாங்க ஒரு சில துறை எல்லாம் அக்கிரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் எல்லாம் இருக்கு அவங்க வந்து இலவசமாக தென்ன மரம் ஒரு சில பயிர்கள் எல்லாம் அவங்களே வித தராங்க அது முழுகுறதுக்கு தேவையான உரோம் அந்த வசதி எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி தரணும் கவுர்மெண்ட்டு கேட்டா யூரியா டிமாண்ட் அந்த மாதிரிலாம் சொல்லுறாங்க கதை சொல்லுறானுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பல நிறுவனங்களுக்கு இனி வரும் காலக்கட்டத்தில் விவசாயம் இருந்தா தான் சாப்பாடு அந்த மாரிலாம் நம்பளுக்கு இது பண்ண முடியும்